இப்போ ஒரு தொழில் நம்ப தொடங்கணுனா நம்ப இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மூலாதனம் வேணும் நமக்கு வந்து நம்ப கையில் வந்து ஒரு காசோ பணமோ நகையோ எதாவது ஒன்று இருந்தால் இருந்தால் தான் வந்து நம்ப வந்து ஒரு அடவு வச்சோ விற்றோ வந்து நம்ப ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது நம்ப ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த பணம் வே வந்து பணத்தேவைக்கு வந்து நம்பகிட்ட வந்து அதுக்குரிய பொருள் இருக்கணும் எதுவாக ஒரு நெலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ப வந்து ஒரு முயற்சி புது முயற்சி செய்யறோனா அதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ப கையில் இருக்கணும் அப்புறம் வந்து நம்ப வந்து ஒரு வீடு டாக்யூமெண்டோ நம்ப படிச்சிருந்தால் தான் வந்து பேங்க்கில் கூட போயிவிட்டு நம்ப பிஸ்னஸ் பண்ண போகறோன்னு ஒரு லோன் கேட்கலாம் அதுக்கும் வந்து என்ன எதாவது ஒன்று வேணும் நமக்கு வந்து சூரிட்டி போடுறதுக்கு அங் அங்கே இருக்கிற அக்கொண்ட் ஹோல்டர் வேணும் அந்த மாதிரி இப்போ நம்ப பேங்கில் லோன்லாம் வாங்க போனால் நமக்கு வந்து ரெண்டு பேர் யாராவது சூரிட்டி கேட்குறாங்க அவங்களோட வந்து ஐடி ப்ரூஃப்பு அவங்களோட டீட்டியல்ஸு எல்லாமே கொடுத்தா தான் இப்போ பேங்க்கில் கூட நம்ப ஒரு லோன் வாங்க முடியும் அதனால வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு பிஸ்னஸு எது பண்ணாலுமே நம்பளுக்கு வந்து ஒரு மூலாதானமா ஒரு மனி மேக்கிங்க்கு வந்து எதாவது ஒரு பொருள் தேவைனு சொல்லுறாங்க